தமிழர்களோட பாரம்பரியத்தை கண்டிப்பாக பார்துக்காக்கணும் கலாச்சாரத்தையும் பாதுக்காக்கணும் ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிறைய பேர் நம்ம வி நம்ம ஊரில் வந்து சேலை கட்ட சொன்னா சேலையே கட்ட மாட்டிங்குறாங்க எல்லாருமே இப்போ வந்து சுடிதாருக்கு மாறி விட்டோம் அதேமாதிரி ஃபேண்ட்டு அந்தமாதிரி போடுறதுக்கு ஆரமிச்சி விட்டாங்க அதில் வந்து நம்ம இப்போ ஒரு பண்டிகைக்காவது ஒரு சேலை கட்டுறது அந்தமாதிரி ஒரு ஒரு சில இத கொண்டு வரணும் அது அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் சொல்லிக்கொடுக்கலாம் நம்ம பாராமரியத்தை பற்றி சொல்லிக்கொடுக்கலாம் நம்ம முன்னோர்கள் எப்படிருந்தாங்க நம்ம வீட்டில் என்னென்ன கடப்பிடிக்கணும் அப்படிங்குறத பற்றி அவங்களுக்கு சொல்லிக்கொடுக்கலாம் அதுவுமில்லாம நம்ம தமிழர்களோட பண்பாட்டை பற்றி வந்து ஒரு புக்கே கூட போடலாம் புக்கு போட்டு ஒரு சப்ஜெக்டாகவே குழந்தைங்களுக்கு சொல்லிக்கொடுக்கலாம் ஏன்னா நம்ம கலாச்சாரம் வந்து அவ்வளவு பழமையானது அதேமாதிரி அதோட நம்ம பாரம்பரியம் வந்து ரொம்ப தனித்துவமானது அதனால் அதைப்பத்தி நம்ம கிளாஸில் எல்லாத்துக்குமே சொல்லிக்கொடுக்கலாம் இந்த உலகத்துக்கே சொல்லுறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல நம்ம சொல்லிக்கொடுக்கணும் அதில் தான் வந்து நம்மளோட பாரம்பரியம் அப்போ தான் நம்ம காப்பாற்றமுடியும் அவங்க இப்போ வந்து எல்லாருமே படிக்குறாங்க படிப்பு மூலியமாக சொல்லி தரும்போது குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும் போது அது இன்னமுமே வந்து நம்மளோடது இன்னும் ரொம்ப காலத்துக்கு அது நீடிச்சிருக்கணும் நம்ம பாரம்பரியம் ரொம்ப முக்கியமானது அது நீடிச்சிருக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலில் வந்து அதை ஒரு சப்ஜெக்டாகவே போட்டு நம்ம சொல்லிக்கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மக்கள் கூடுகிற இடத்துல பொது இடங்கள்ல அப்புறம் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஹாஸ்பிடல் அந்தமாதிரி மக்கள் ரொம்ப எங்கள் கூடுறாங்களோ அந்த இடத்துல வந்து நம்ம விளம்பர பதாகைகள் வைக்கலாம் அது மூலியமாகவும் நம்ம வந்து காப்பாற்றலாம் இப்போ அதை அந்த விளம்பரத்தை பார்த்து ஒரு ரெண்டு பேரு பேசுவாங்க பேசும்போது அது என்னன்னு டிஸ்கஷன் போகும் அப்போ வந்து இது என்னப்பா என்ன மாதிரி டிரஸ் போட்டு இருக்காங்க அப்படிங்குறத அந்த படத்து மூலியமாக சொல்லும்போது அவங்க அதப்பற்றி வி விசாரிக்கும் போது அந்த நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அந்த கலாச்சாரத்தை கொண்டுவர முடியும் அவங்க எந்த விளம்பரத்தை எப்படி போட்டு இருந்தாங்க எந்தமாதிரி பண்ணி இருக்காங்க அப்படிங்குறது அதேமாதிரி அந்த இது பதாகைகள் வைக்கிறது வந்து குழந்தைங்கள்கிட்ட சொல்லி தரணும் சொல்லிக்கொடுக்கறம்போது அந்த குழந்தைங்க அதுவே செய்யும்போது அந்த பதாகைகள் எல்லாம் பட வரையிறப்போ அந்தமாதிரி எதனா செய்யும்போது அவங்களுக்கு இன்னுமே அது மனசில் புரியும்